ஆ சொல்லுங்கள் சார் போய்கிட்டு தான் சார் இருக்குது இப்போ தான் அப்படியே போய்கிட்ருக்கு சார் அப்படியே இப்போ தான் சார் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஃபேஸாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் சார் நாங்கள் டென் டேஸ் போட்டிருக்கோம் சார் பிளானு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பேஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம் சார் நாங்கள் இல்லை சார் லாஸ்ட் டைம் கொஞ்சம் பேக்கப் இல்லாமல் பண்ணிவிட்டோம் சார் ஒரு ஒரு கம்யூட்டர் தான் வச்சுருந்தோம் பேக்கப் கம்ப்யூட்டர் இல்லாமல் நாங்கள் பண்ணிகிட்டுருந்தோம் இந்த வாட்டி எல்லாேருக்கும் ஒரு சிஸ்டமுக்கும் ஒரு ஒரு பேக்கப் வச்சுருந்தோம் மேன் பவரும் நல்லா குவாலிஃபைடான மேன் பவரெலாம் போட்டு தான் நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்டிருக்கோம் சார் அதனால தான் சார் இந்த வாட்டி கரெக்டாக பண்ணிட்டோம் சார் எல்லாம் எல்லாேருமே குவாலிஃபைடாக சார் வச்சுருக்கோம் நாங்கள் மேன் பவர் எல்லாத்தயும் இந்த வாட்டி டுவல் டேஸு முடிஞ்சுது சார் ஒரு நாளுக்கு ஒரு ஒரு ஃபேஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம் சார் நாங்கள் இப்போ ச இன்றைக்கு நான் ஒரு ரிக்கொயர்மெண்ட்ஸ் கேதர் பண்ணி நான் டிசைன் பண்ணி கோடிங் அந்த மாதிரி ஃபுல் ஷெட்யூலும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண வச்சுருக்கோம் சார் நாங்கள் எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கு இல்லை சார் லாஸ்ட் டைம் கொஞ்சம் மேன் பவரெலாம் நாங்கள் ஒழுங்காக கேதர் பண்ணல சார் அதுதான் அது கொஞ்சம் ரெண்டு மூணு பேரெலாம் ப ப்ராஜெக்ட் நடுவிலேயே போய்விட்டாங்க சார் நடுவில் அதனால் தான் நாங்கள் உங்களை எங்களால் கொஞ்சம் காண்ட்ரிபியூட் பண்ணல சார் ஒழுங்காக இல்லை சிஸ்டமில் கரெக்டாக அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன் சார் புது சாப்ட்வேர் எல்லாம் சேர்த்து நல்ல ஐ க குவாலிட்டியான சாஃப்ட்வேரெலாம் எடுத்து வச்சுருக்கோம் சார் அதனால் இந்த வாாட்டி எதுவும் பிரச்சின வராது சார் இந்த சாஃப்ட்வேர் இந்த ப்ராஜெக்ட்னாது நல்லா பண்ணிடலாம் சார் ஆ ஓகே சார் நாங்களே இது பண்ணிக்கிறோம் சார் ஏன்னால் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக எடுத்துன்னு வந்திருோம் சார் எல்லாத்தையுமே உங்களுக்காக தான் சார் போன வாட்டி ஒழுங்காக பண்ணல இந்த ப்ராஜெக்டாவது நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் எல்லாத்தை எடுத்துன்னு வந்திருக்கோம் இதுக்கப்பறத்துலேருந்து நம்ம ப்ராஜெக்ட்டில் நல்லா இருக்கும் சார் பாருங்கள் டிசைனெலாம் சூப்பராக இருக்கும் சார்

ஆ கேட்குதுங்க சார் இந்த வாட்டி கரெக்டாக பண்ணிக்கலாம் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார் இல்லை சார் எல்லாம் போய்கிட்டு தான் சார் இருக்குது உங்களுக்கு ஒரு ஒரு நாள் டெய்லி நான் அப்டேட் பண்ணுறேன் சார் நான் வீடியோ கால் மூலயாவே நான் ப்ராஜெக்ட் எப்படி போய்கிட்ருக்குனு உங்களுக்கு டெய்லி காமிச்சுடறேன் சார் இதுதது எப்படி போகுதுன்னு இன்னும் டுவெல் டேஸ்சில் கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகிடும் சார் மெயின்டெயின் பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்டாக சப்மிட் பண்ணிடுறேன் நீங்கள் போஸ்ட் பண்ணிடலாம் சார் அதெலாம் கரெக்ட் அப்டேட் பண்ணிடலாம் சார் அதெலாம் ஒன்றும் இல்லை ஆ சார் நீங்கள் அது ப்ராஜெக்ட்டும் நீங்கள் எங்களை நம்பி கொடுக்கலாம் சார் அந்த மாதிரி கொடுப்போம் நாங்கள் ஓகே சார் தேங்க் யூ சார்